விளையாட்டில் வந்து தோல்விங்கிறது வந்து எப்பையுமே வெற்றிக்கான ஒரு படிதான் நம்ப வந்து அதை மீண்டும் மீண்டும் அது எப்படி அதான் அந்த தோல்வியை தவிர்க்கணும் விளையாட்டில் எந்த அளவுக்கு சாதுர்யமாகவும் ஒரு மிக சிறப்பாகவும் ஒரு மன தைரியத்துடன் விளையாடணுங்கிறது நாம்ப வந்து அதிலிருந்து கற்றுக்குறோம் தோல்விங்கிறது நிச்சியமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இதுலையும் தோல்விய வந்து அவங்க பார்த்துருப்பாங்க அது வந்து வெற்றிக்கான படியாக எடுத்துக்கிட்டு அதில் எப்படி நம்ப வந்து தோல்வியை தவிர்க்கறதுக்கான ஒரு வழி முறைகள் அதை எப்படி நாம இது பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் சிந்தனையோடும் விவேகத்தினோடும் ரொம்ப எதிர்பார்த்து அதை சமாளிச்சி விளையாடணும்